டீ கடையில் டீ கடையில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கின்ற பழக்கம் இருக்குது நம்ம அதில் வந்து என்ன செய்தியை வந்து அதிகமாக வந்து பேசுவோம்னா நாட்டோடய நடப்பு அரசியல் செய்தி தான் வந்து அதிகமாக பேசப்படுற செய்தியாக இருக்கும் பேசுகிற செய்தியாக இருக்கும் ஏன்னால் எந்த தலைவர் வந்து எந்த வந்து அவங்களு வேலையை செஞ்சுருக்காங்களா அவங்க வந்து கரெக்டாக வந்து நம்ம நாட்டை ரன் பண்ணுறாங்களா ஒரு ஒரு திட்டத்தையுமே நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்களா இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவோமே எப்போயுமே வந்து ஒரு நாட்டுக்கு முக்கியமே வந்து அரசியல் அரசியல் அரசு தான் முக்கியம் அரசு எது அரசு ரன் பண்ணுறவங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களை வந்து சரியாக இதில் பார்த்துக்கிட்டா தான் அந்த நாடுமே வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம அந்த மக்களும் எவ்வித பிரச்சினையும் இல்லாமல் ரன் ஆகுமே அது வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸு தான் வந்து அதிகம் பேசி விவாதிக்கிறதும் அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸையும் பேசி விசா விவாரிக்குவமே அது இல்லாமலேயும் மற்ற எதனாச்சும் இந்த கவர்மெண்ட் வந்து எதனால் திட்டங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்தோடய நன்மை என்ன தீமை என்ன அதனால் வந்து ப்ராப்ளம் வரும் என்ன அதனால் அந்த ஒரு திட்டத்தால் மற்ற திட்ட மற்ற இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கா அதெல்லாம் பற்றி பேசுவோம் மோஸ்ட்லி வந்து தமிழக அரசு தமிழக அரசியல் தலைவர்கள் இந்த கட்சிகள் என்ன வந்து இவங்க தொன்று செஞ்சுருக்காங்க இதுவரைக்கும் என்ன ஒழுங்கு ஒழுங்காக செஞ்சுருக்காங்க என்ன நிறை குறைகள் இதை பற்றி தான் வந்து அதிகமாக வந்து பேசியிருப்போமே எப்போயுமே வந்து ஒரு ஒரு திட்டத்தை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் எது பண்ணிணாலுமே அந்த திட்டம் மற்ற இதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம ஒரு திட்டம் லான்ச் பண்ணி இவ்வளோ கேஷோக இல்லை பணமாகவே கொடுக்குறோன்னா அந்த பணத்தை வந்து காம்பன்செட் பண்ணுறதுக்காக கா இந்த பொருட்கள் விலையை ஏற்ற கூடாது அந்த மாதிரி வர்ற வந்து திட்டம் வந்து நல்ல திட்டமாக இருக்காது அதை மாதிரி வந்து திட்டம் அதை பற்றியான கருத்துகள் இதெல்லாம் பற்றி நிறையா வந்து டிஸ்க்கஸ் பண்ணி பேசினது உண்டு எப்போயுமே கட்சி தலைவர்கள் அந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்க நாட்டுக்காக அதெல்லாம் பார்க்குறது உண்டு